நான் ஒரு நாள் வந்து புக் எக்ஸிபிஷன் வந்து போயிருந்தேன் அங்கே போயிட்டு நிறையா புக்ஸ் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க அப்போ வந்து சரின்னு நான் வந்து வாங்கினேன் அதில் வந்து ஒரு புக்கு வந்து அதில் ஒரு ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த புக்கில் வந்து என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கொஞ்சம் நாள் அந்த புக்கை வந்து நான் படிக்கல சரி இதில் என்ன இருக்க போகுது என்ன கன்டென்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இது பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து சரி கொஞ்சம் நாள் கழிச்சு எனக்கு தோணுச்சு இந்த புக்கை படிச்சு பாக்கலாம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறோம் அந்த புக்கை நான் வந்து படிக்க ஆரமித்தேன் அந்த புக் நேம் வந்து என்னன்னால் உங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்தி அதை எழுதுனவைங்க வந்து டாக்டர் ஜோஸப் மர்ஃபி அந்த புக்கில் வந்து அப்படி என்ன இருந்துச்சுன்னால் நம்ப ஆழ்மனதுல வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நமக்கு கண்டிப்பாக நம்ம வந்து நடக்கும் அப்படிங்கறது தான் அதாவது நம்ப இப்போ ஒரு கோலை வந்து ரீச் பண்ணணுன்னால் அதை நம்ம வந்து நடக்கணும் ஆ அந்த மாதிரி சீக்கிரோம் நம்ம நடக்கணும்னு மட்டும் நினைக்கூடாது அத நடந்ததாகவே நம்ம நினைக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து அது வந்து சீக்கிரோம் நம்ம வந்து அச்சீ அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னால் அந்த புக்கில் இருந்த கான்செப்ட் எப்படின்னா இப்போ நான் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு நெனச்சுட்டனா நான் வந்து டாக்டர் ஆகணுன்ற எஃபெக்ட் எஃபோர்ட் வந்து அதுக்காக நிறைய போடுவேன் ஆனால் வந்து நான் வந்து டெய்லியுமே நான் ஒரு டாக்டர் அப்படிங்கற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து காலையில் எழுந்திரிக்கணும் அந்த பாசிட்டிவான தாட்டோடு தான் நான் வந்து டெய்லியும் நம்ம எழுந்திரிக்கணும் அப்போ தான் வந்து அது என்ன ஆகும்னால் அந்த தாட் வந்து நமக்கு வந்து ஸ்பேஸில் போய் இதாகி நமக்கு வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்போ தான் வந்து அப்போ வந்து என்னாகும்னால் நம்ப

அது ரிலேட்டடான பர்சன்ஸ் வந்து நமக்கு கனெக்ட் ஆகுவாங்க அப்போ அவங்க வந்து நமக்கு சஜ்ஜஸ் பண்ணுவாங்க நீ இந்த மாதிரி பண்ணு அப்போ நீ அதில் வந்து நீ சக்சஸ் ஆயிடலாம் அந்த மாதிரி தான் கான்சப்ட்டு தான் இந்த புக்கில் இருந்துச்சு அதனாலே அது என்னை எனக்கு படித்தவொன்னையே அந்த புக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு அதனாலே நான் வந்து நிறைய பேருக்கு அதுக்கப்புறோம் சஜ்ஜஸ் பண்ணிணேன் அந்த புக்கை